ஆமாம் சொல்லியிருந்தீங்க ரூம்மா ஆ சரி எவ்வளோ இதில் தேவைப்படுது தெரியுமா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் நாலுக்கு நாலு ஆ சரி சார் அதெல்லாம் பிரமாதமாக கட்டி கொடுத்துட்லாம் சார் ரேட்டு வந்து ஒன்று ஒன்று இருபது மாதிரி வந்துடும் சார் ஒன்று ஒன்று இருபது மாதிரி வரும் சார் ஆ என்ன சார் நீங்கள் பேசுகிறிங்க மண் எவ்வளோ லோடு விற்குது மண் எவ்வளோ விற்குது செங்கல் எவ்வளோ விற்குது சிமெண்ட் எவ்வளோ விற்குது அதெல்லாம் விலை தெரியுமா சார் உங்களுக்கு சார் புரியலை

வேலைக்கு மட்டுமா சார் ஆ அப்போனா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தொண்ணூறுக்குள்ளே வந்துடுலாம் சார் தொண்ணூறு எண்பதுக்குள்ளே வந்துடலாம் ஆ சரி சரி சார் முடிச்சு கொடுத்துட்லாம் சார் இப்போ ஒரு வேலை போய்கிட்டுருக்கு சார் இப்போ அது சைட்டில்தான் இருக்கேன் இன்னொரு இன்னொரு அஞ்சு நாள் அடுத்த வாரம் ஆரம்பிச்சுலாம் சார் உங்களுக்கு வேலை ஆ அடுத்த வாரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிடலாம் இல்லை இங்கே ஒரு சைட்டில் ஆ இங்கே ஒரு சைட்டில் வேலை போய்கிட்டுருக்கு சார் ஆ முடிச்சுட்டனே உங்களுக்கு வேலைய ஆரம்பிச்சிடலாம் சார் ஒன்றும் பிரச்சினை கிடையாது ஆ ஓகே சார் சார்